எல்லார் வாழ்க்கையிலும் சவால்கள் அப்படின்றது வந்து அடிக்கடி வர தான் செய்யும் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து மிகப்பெரிய சம் சந்திச்ச சவால் என்னென்னு பார்த்தீங்கனா டென்த்து முடிச்சிட்டு லெவன்த் போகிறப்ப என்ன க்ரூப் அப்படினு சூஸ் பண்ணுறது தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க மேக்ஸ் க்ரூப் எடு அதுக்கு தான் நிறைய டிமேண்டிருக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்கள் மேக்ஸ் எடு இவங்க எல்லோரும் வந்து என்ன மேக்ஸ் எடு அப்படி தான் சொன்னாங்கள் ஆனால் எனக்கு மேக்ஸ் எடுக்கறதில் சுத்தமாக இண்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து காமஸ் தான் எடுப்பேன் அப்படினு நான் வந்து உறுதியாக இருந்தேன் ஆனால் எல்லோரும் எனக்கு அகைன்ஸ்ட்டாக இருந்தாங்கள் இல்லை நீ அதை எடுக்கக்கூடாது அதை எடுத்தால் வந்து எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு உன்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படினு சொன்னாங்கள் ஆனால் நான் அவங்க எதுவும் சொல்கிறது எதுவும் கேட்காம எனக்கு பிடிச்சயான காமஸ் க்ரூப்பை தான் எடுத்தேன் எடுத்து இப்போ வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிணேன் இப்போ ஓர் நல்ல பொஷிஷன்லியும் இருக்கேன் அதனால வாழ்க்கையில் வந்து எல்லோருக்கும் சவால்கள் அப்படின்றது வர தான் செய்யும் அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கள் அப்படின்றதுல தான் இருக்கே அதனால் உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க நீங்கள் எந்த சவால் வந்தாலும் அதை சாமளிக்கிறதுக்கான ஒரு தையிரியத்த வளர்த்துக்கோங்க